ஹலோ யாரும்மா எங்கேயிருந்து பேசுகிறீங்க ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்கம்மா நீங்கள் யாருங்க எங்கேயிருந்து பேசுகிறீங்க ஓகேங்க சரிங்கம்மா சரிங்க சொல்லுங்க அதாவது டார்ச் போட்டு இது பண்ணுற மாதிரியா அல்லது சிமிண்ட் ரோட் போடுற மாதிரிங்களா சரிங்க ம் உங்களுக்கு வந்துட்டு ஆலாே புளாக் கல்லில் கட்டி தரணுங்களா அல்லது செங்கல் இந்த மாதிரி பண்ணுங்களா அல்லது இப்போ சிமெண்ட் கல்லுனு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்திருகுங்க அந்த மாதிரி இதில் பண்ணி தர்றன் தர்றன் தரணுங்களா அதாவது அது வந்துட்டு செங்கல்லில் கட்டிவிட்டோம்னா தான் நல்லா ஸ்டாங்காக இருக்குங்க பேஸ்மண்ட்டுக்கு வந்துட்டு இந்த கருங்கல் மாதிரி வெச்சுட்டு அதுக்குமேலே செங்கல் வெச்சு செஞ்சுட்டோம்னா நான் ரொம்ப காலத்துக்கு லாங் லைஃப் கிடைக்குங்க அந்த மாதிரி வேண்ணா ஒரு இது பண்ணிக்கலாங்க அதாவது அது வந்துட்டு எப்படி சொல்வது அப்படினா நீங்கள் என்ன பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்குற மாதிரி நீங்கள் சொன்னீங்கனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவங்கம்மா நீங்கள் மொத்தமாக வந்துட்டு எனக்கு என் கையில் அமோண்ட் கொடுத்துட்டீங்கனா இந்த இந்த இதில் ஒரு அமோண்ட் கொடுத்துட்டீங்கனா அது என்ன இதில் வேணும் செங்கல்லில் வேணுமா அல்லது ஆலா புளாக்கில் வேணுமா வேறு இதில் மாதிரி வேணுமா அப்படிங்குறத நீங்கள் சொல்லிவிட்டீங்கனா அந்த பட்ஜெட்டில் செய்ய முடியுமா முடியாதாங்கிறத நான் சொல்கிறேன்

சரிங்க அதாவது சி சிமிண்ட் ரோடு போடுற மாதிரியா அல்லது டார்ச் போட்டு ஓகேங்கம்மா ஓகேங்க ஒரு ஒரு லட்ச ருபாயிக்குள்ள செஞ்சு முடிச்சுக்கிலாங்க நாளைக்கு நீங்கள் நேரில் வரீங்களா அல்லது நான் நான் நேரில் வரட்டுங்களா உங்க இது அட்ரஸ் சொன்னீங்கனால் நான் நேரில் வந்து பேசி எல்லாம் செஞ்சு தரேங்கம்மா கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செஞ்சு கொடுக்குறேங்க நல்ல விதமாக ஓகேங்க மேடம் ஓகேங்க ஆ சரிங்க சரிங்க நான் வரறேங்கம்மா அனுப்பிச்சு விடுங்க அட்ரஸெலாம் அனுப்பிச்சி விடுங்க நான் இன்னும் ஒரு சில வேலைகளெலாம் இருக்குது அதுக்கு அந்த இதையெல்லாம் பார்த்து கரெட் பண்ணி விட்டுவிட்டு நான் ஒரு காலையில் பத்து மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நான் வந்துடறேங்க ஆ ஓகேங்க சரி வச்சுட்டுங்களா